நாங்கள் வீட்டில் ஓவியங்கள் வ ஓவியங்கள் வரையுவோம் ஓவியங்களை வரைந்து அதை பத்தரமாக வைத்துக் கொள்வோம் யாராவதும் கிஃப்ட்டு கொடுக்கணும்னா எங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு அந்த ஓவியங்களை நாங்கள் லேமினேஷன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அதை கொண்டுப்போய் நாங்கள் கிஃப்ட்டாக கொடுப்போம் எங்களுக்கு ஓவியம் வரைய வரைகிறது ரொம்ப பிடிக்கும் ஓவியங்களை வரைந்து வரைஞ்சி வரைஞ்சி சேர்த்து வச்சிக்கிடுவோம் சேர்த்து வச்சு ஒரு புக்ககில் நாங்கள் அதை நல்லா ஒரு அந்த இதெல்லாம் நல்லா ஒட்டி வச்சு ச பத்தரமாக வச்சு நல்லா ஓவியங்களை க கலெக்ட் பண்ணி வச்சிக்கிடுவோம் அதை வச்சிக்கிட்டு நாங்கள் எப்போயும் எங்கேயும் எங்கே ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் அந்த ஓவியங்களை எடுத்துட்டுப்போய் நல்லா லேமினேஷன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அத ஒரு இதுமாதிரி கொடுப்போம் அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த லேமினேஷன் பண்றதில் நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த லுக்காக இருக்கும் அது படமெல்லாம் கிழியாம இருக்கும் ஓவியங்கள் கிழியாம இருக்கும் அந்த